கீரை முருங்கைக்கீரை செய்யலாம் முருங்கைக்கீரைய வந்து எப்படினா உருவி வச்சிவிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சி பட்டை மிளகா போட்டு தாளிச்சு கீரையப் போட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்புப் போட்டு அதை லைட்டாக வேக தொவட்டி விட்டுட்டே இருக்கணும் தொவட்டி விட்டுட்டனா கொஞ்சம் நேரத்தில் இதாயிடும் தேங்காய் போட்டுக்கலாம் கீரை வந்து உடம்புக்கு நல்லது உடல்நலத்திற்கு நல்லது அது ஹெல்தி அது வந்து ஸ்ட்ராங் இரும்புச் சத்து அதனால அதை நல்லா சாப்பிடணும் நெக்ஸ்டு என்னன்னா சாம்பார் சாம்பார் வைக்கவும் சாம்பார் பருப்பு வந்து துவரம் பருப்பு பயித்தம் பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு வெங்காயம் பெருங்காயம் தக்காளி பச்சைமிளகா பூண்டு இதெலாம் போட்டு வேகவச்சு வெந்ததுக்கு அப்புறம் உருளைக்கிலங்கு கொஞ்சம் வெட்டிப் போட்டு முருங்கக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு அதெலாம் மசாலா வச்சு சாப்பிட வேண்டியதுதான் வேக வச்சு அதுவும் நல்லது தான் அப்புறம் ரசம் ரசம் வந்து என்ன எதுக்காகருந்தாலுமே நல்லது நம்ப உடம்புக்கு வந்து பூண்டு மிளகு சேர்த்துக்கிறதுனால ரசம் வந்து ரொம்பவே நல்லது அதனால ரசம் வச்சு சாப்பிட்லாம்